மீஷோவில் ஒரு பட்டு புடவ பார்த்தேன் பார்த்தோனே அந்த கலர் அந்த க்ரீன் கலர் வித்து லைட் எல்லோவ் கலர் காமினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சரி பார்த்தோனே நம்ம இதை வாங்கலாங்ற ஆசை எனக்குள்ளே வந்துச்சு சரி அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிணேன் நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து அந்த இதை ஸேரீயை நான் பர்ச்சஸ் பண்ணிவிட்டேன் பர்ச்சஸ் பண்ணிணதுக்கும் அப்புறம் நான் பார்த்த கலருக்கும் வந்ததுமே டோட்டல் டிஃபரெண்ட் நான் ஆர்டர் பண்ணிணது வந்து என்னென்னால் க்ரீன் வித் எல்லோவ் கலர் ஆர்டர் பண்ணிணேன் வந்தது வந்து ரெட் வித் ப்ளூ காமினேஷனில் வந்துடுச்சு எனக்கு பார்த்தோனே ஒரே அப்செட் நமக்கு அந்த காமினேஷன் இல்லைன்றதுனால தான் ஆர்டரே பண்ணிணேன் மெட்டிரியல்ஸெல்லாம் ஓகே இருந்தாலுமே வந்து நான் ஆர்டர் பண்ண கலர் வர்ல அந்த கோர்டு அந்த டிசைன்ஸெல்லாம் வந்து நல்லாவே இல்லை எதுக்கு ஆர்டர் பண்ணோங்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரமித்து ப்ரைஸ் வேஸ்ட் ஆப் மணி தான் அத எதுக்கு ஆர்டர் பண்ணிணேன் நல் சுத்தமாக நல்லாவே இல்லை ஒன்றும் பாஸிடிவிட்டி சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அந்த ஸேரீயை பார்த்ததுக்கு அப்புறம்